என்னை பற்றி என்ன கூறுவது என்று தெரிய தெரியவில்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் பன்னெண்டாவது படித்ததும் எனக்கு திருமணம் முடித்தாங்க திரு ஒரு எங்கள் வீட்டுக்காரரு ஒரு பட்டற சின்னதாக ஒரு பட்டற வெச்சுருந்தாங்க அவர் கூட பிறந்தவங்க மூன்று பேரு மூணும் மூன்று பசங்களில் இரண்டாவது எங்கள் வீட்டுக்காரர் முதல்ல அவங்க அண்ணா அவர் ஒரு வண்டி வாங்கி லாரி ஓட்டிட்ருந்தாரு அவங்களுக்கு இர மூன்று பிள்ளைகள் எ எங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி சில ஏழு வருஷம் கழிச்சி அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைச்சோம் நாங்கள் அப் அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக ஜெயிண்ட் பேமிலியாக தான் இத்தனை வருஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம் மாமனார் இறந்து பத்து வருஷம் கழிச்சி மாமியார் இப்போ தான் இறந்து ஒரு வருஷம் ஆகுது இந்த அதுக்குள்ளே எவ்வளோவோ கஷ்ட நஷ்டங்கள் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது தொழில் சம்மந்த த தம்பிக்கு தொழில விட்டுட்டு வேறு ட்ரைவராகப் போனது நிறைய கஷ்ட நஷ்டங்கள அனுபவிச்சுட்டோம் பிள்ளைங்கள படிக்க ஒவ்வொரு முறையும் பிள்ளைங்கள படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு விழுந்து எழுந்திரிச்சி தான் படிக்க வைச்சோம் நானும் எந்த வேலைக்கும் போகல வீட்டோடு தான் இருந்தேன் சாப்பாடு செய்கிறது என் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கறது குழந்தைங்கள பார்த்துக்கறது இதை மட்டும் தான் செய்து இருந்தேன் அவங்க ஒருத்தர் சம்பளத்தை வெச்சு நாங்கள் குழந்தைங்கள படிக்க வெச்சு ஆளாக்கிறத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இருந்தாலும் ஒரு பையனை ஓரளவு மட்டும் படிக்க வைச்சேன் பெண்ண எதையும் படிக்க வைக்க முடியவில்லை எங்களால் அதனால் அவங்களுக்கு திருமணம் ப பன்னெண்டாவது முடித்து திருமணம் பண்ணிக் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு என் பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறாங்க எங்களுக்கு எங்களுடைய கஷ்டம் இப்போ இருக்கிற சூல்நிலை வந்து எங்கள் மாமனார் இறந்ததுக்கு அப்பறம் நாங்கள் எல்லோரும் பிரிய வேண்டிய சுச்சிவேஷன் ஆகிடுச்சு பிரிஞ்சுட்டோம் ஆளுக்கு ஒரு வாடகை வீட்டில் இப்போ நாங்கள் இருக்கிறோம் கடைசி கொழுந்தனார மட்டும் சொந்த மாமனார் அவங்க சம்பாரித்த வீட்டில் வசித்து வர்றாங்க நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரரு இன்னுமும் ட்ரைவராக தான் போய்ட்டு வர்றாங்க எங்களுடைய ஃபேமிலி இ இது தான்ங்க என்னைப் பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வளோ தான் இன்னும் கஷ்டத்துல தான் இருக்கிறோம் இன்னும் நாங்கள் வீடு கூட கட்டல